ஹலோ ஜொமேட்டோ டெலிவெரி பாய்ங்களா ஆ நான் இப்போ தான் ஆர்டரு பண்ணியிருந்தேங்க ஜொமேட்டோ ஆப்லேருந்து ஆமாங்க ஸ்டார் பிரியாணிலேருந்து ஒரு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸிட்டி ஃபையும் ஆர்டரு பண்ணியிருந்தேன் ஆமாங்க ரன்ச் தாங்க எங்கே வந்துகிட்ருக்குறிங்கண்ணா அப்படிங்களா கிண்டி கிட்ட வந்துகிட்ருக்கிங்களா ஏ இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கண்ணா இங்கே லொக்கேஷன் உங்களுக்கு தெரியுங்களா அப்படிங்களா டிராஃபிக்கா இருக்குதுங்களா சரி சரிங்க இன்னும் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருவிங்களா ஓ சரிங்கண்ணா அண்ணா நீங்கள் உள்ள அந்த மெயின் ரோட்டிலேருந்து உள்ள வந்துட்டிங்கனா ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கனா ஒரு பேங்க் ஆஃப் பரோடான்னு ஒன்று இருக்குதுங்க அதுலேயிருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா அப்புறோம் ஒரு விநாயகர் கோயில் இருக்குதுங்க அந்த விநாயகர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்யா ஹாஸ்டல்னு ஒன்று இருக்கும் ஆமாங்க லேடிஸ் ஹாஸ்டலுங்க அதுக்கு கீழே நான் வெயிட் பண்ணுறேங்க வாங்கண்ணா வந்துட்டு கால் பண்ணுங்க